தமிழ் மொழிக்கு நிறைய தனிச்சிறப்புகள் இருக்குது ஏன்னால் உலகத்துலேயே வந்துட்டு பழமையான மொழி முதல் முதலில் பேசப்பட்ட மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி அப்படிங்கறது அறிவியல் ஆராய்ச்சிலேயும் கண்டுபிடிச்சுருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது உலகத்தில் வந்துட்டு நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் சவுத் ப அதாவது சவுத் இந்தியா தென் இந்தியாவில்தான் தமிழ் மொழி அப்படிங்கறது அதிகமாக பேசப்பட்டுகிட்டு வருது ஆனால் நம்ம தமிழ் நாட்டில் மட்டும் இல்லாமல் வடநாடுகளேயும் இல்லை மற்ற வெளி ஊர்கள்லேயும் தமிழ் மொழி அப்படிங்கறது பேசப்பட்டு வருது ஃபார் எக்ஸாம்புளுக்கு ஒரு என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா அமெரிக்காவில் பேசிக்கிட்டிருக்காங்க ஆஃப்ரிக்கா அப்படிங்கற ஊருலேயும் பேசிக்கிட்டிருக்காங்க மொரிஸ் அப்படிங்கற ஊரில் மலேஷியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயுமே வந்துட்டு தமிழ் மொழி அப்படிங்கறது பேசப்பட்டு வருது அது நம்ம தமிழ் நாட்டுக்கே ஒரு பெரும நம்ம மொழியை மற்ற ஊருகள் வெளி அதாவது நம்ம மற்ற ஊர் வெளிநாடுகளில் பேசும்போது நம்மளுக்கு இன்னும் பெருமை அப்படிங்குறதுதான் அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் பணத்தில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய பணம் நோட்டுகள்லேயுமே நம்ம தமிழ் மொழி அப்படிங்கறது அச்சிடப்பட்டு வந்திருக்கு ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த நம்மளுக்கு நம்ம மொழிய வந்துட்டு மற்றவுங்க வந்துட்டு பெருமைப்படுத்தி பேசும்போதோ இல்லை பார்க்கும்போதோ நம்மளுக்கு அது வியக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறையா நாட்டில் நிறையா தமிழ் இலக்கியங்கள் அப்படிங்கறது இருக்குது நிறைய கோவில்கள் நிறுவப்பட்டிருக்கு ஸோ தமிழ்நாட்டுலேன்னு பார்த்தீங்கனா கோவில்கள் இல்லாத இடமே இல்லை அதுவும் கல்லை வைச்சே கட்டியிருப்பாங்க அந்த காலத்துலலாம் பார்க்கும்போதெல்லாம் ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யம் தரக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்ன அந்த காலத்துலேயும் அவ்வளோ புலவர்கள் இருந்திருக்காங்க சித்தர்கள் இருந்திருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு இப்பவும் நடந்துகிட்டு வந்துகிட்டுதான் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்